நான் வந்து எங்கள் குழந்தைய வந்து சின்ன குழந்தைகளா இருக்கிறப்ப நாங்கள் வந்து குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் என்னால் முடிஞ்சதை நாலு பேத்துக்கு கற்று தரணும் அப்படிங்குற ஒரு முடிவில் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக நான் வொர்க் பண்றேங்கனு சொல்லி போய் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு வந்து ஒரு ஒன்பது ஸ்கூல் எனக்காக கொடுத்தாங்க அந்த ஒன்பது ஸ்கூல்லேயும் வந்து நான் ஒ ஒருமணி நேரம் அவங்களுக்காக டைம் எடுத்து குழந்தைகளுக்கு ஒரு அதாவது வந்து எந்தந்த ட்ராயிங் வரைஞ்சா எந்தந்த மாதிரி இருக்குங்கறதை வந்து அந்த குழந்தைகளுக்கு கற்று கொடுத்தேன் நான் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து டிராயிங் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவில் நான் கற்று கொடுத்தேன் ஒன்பது ஸ்கூலுக்குமே நான் போவேன் வாரம் தவறாமல் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போகிறப்போ குழந்தைகள் ரெம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க அது மாதிரி கைவினைப் பொருட்கள்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு சின்ன குச்சியாக இருக்கிறது வந்து எந்த மாதிரி இருக்குங்கறதை ட்ராயிங்கில் வரைஞ்சு அதுகளுக்கு கற்று கொடுத்தேன் அந்த ஒரு சின்ன நூலாக இருந்தாலும் அந்த நூலில் வந்து எனென்னென் பண்ண முடியும் அப்படிங்குறது வந்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிசைனிங் பொருளெல்லாம் கற்று கொடுத்தேன் இந்த மாதிரி ட்ராயிங் மூலமாக நான் வரைஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கறதுக்காக நல்ல முறையில் வளர்த்தி கொடுத்தேன்